நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து எங்கள் பாட்டி ஊரில்தான் படித்தேன் அது வந்து எங்கள் பாட்டி ஊர் எங்கே இருக்குன்னால் ஆவினங்குடி ஆவனடி ஸ்கூலில் தான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அப்பா வந்து வேறு வீடு மாறிவிட்டாங்க மாறும்போது தேர்ட் ஸ்டாண்டர்டிலையே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு பட்டூர் வந்து ஸ்கூலில் படித்திட்ருந்தேன் படித்திட்ருக்கும்போதே முடிக்கல முடிக்கிறதுக்கு முன்னாடியே திரும்பி எங்கள் சொந்த ஊர் வந்து போத்தரமங்களத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் மூணாவதே வந்து மொத்தம் மூணு ஊரில் வந்து நான் படித்தேன் ஆவினங்குடிலேயும் படிக்கலை பட்டூர்லியும் படிக்கலை லாஸ்ட்டாக வந்து போத்தரமங்களத்தில்தான் வந்து மூணாவதே முடித்தேன் அதேமாரி எனக்கு வந்து மொத்தம் அப்போது வந்து மூணு டிசி இருக்கும் அப்போதான் வந்து எங்கள் டீச்சர் வந்து ஜெயக்கொடி மிஸ் வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு வந்து என்னடி மூணாவதே மூணு ஸ்கூலில் படிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது எனக்கு மட்டும் அந்த மூணு டிசி வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்புறம் எனக்கு எங்கள் ஸ்கூல் லைஃப்பில் வந்து எனக்கு வந்து எயித் வரைக்குமே ஜெயக்கொடி டீச்சர் தான் இருந்தாங்க அவங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரோமோஷன் கிடச்சி ஹெச்எம்மாக மாறி வேற ஊருக்கு போயிட்டாங்க அப்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்க வந்து போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லுவோம் அவங்க கூட நான் ரொம்ப அட்டாச்சாக இருந்தேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து ஜெயக்கொடி மிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் அவங்க வந்து என் காண்டாக்டில் இருக்காங்க எப்பவுமே அவங்க வந்து அவங்களை நான் பார்த்தேன்னா ஓடி போய் கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துடுவோம் அவங்களும் சரி என்கிட்ட ஒரு ஒரு டீச்சராக பழகாமல் ஒரு அம்மா மாதிரிதான் பழகுவாங்க டீச்சர்னு கூப்பிடறத விட அம்மா அம்மா அம்மா தான் கூப்பிடுவேன் அதேமாரி மதியம் வந்து லன்ச் சாப்பிடறதாக இருந்தால் கூட நான் டீச்சர் கூட தான் போய் உட்காந்து சாப்பிடுவேன் அப்போ டீச்சர்ஸெலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க தூங்குவாங்க அப்போ நான் வந்து ஜெயக்கொடி மிஸ் கூடயே கூட வந்து படுத்து தூங்குவேன் அவங்க வந்து எனக்கு ரொம்ப வந்து எனக்கு ஸ்கூல் லைஃப்ன்னாவே எங்கள் ஜெயக்கொடி டீச்சர் தான் எனக்கு வந்து ஞாபகம் வருவாங்க இப்போ கூட அவங்க காண்டாக்ட் எனக்கு இல்லை ஒரு திருவிழாவில் வந்து எங்கள் மேம்மை நான் அங்கே பார்த்தேன் பார்க்கும்போது டீச்சர்ன்னு சொல்லிட்டு போகிறேன் ஆனால் அவங்களுக்கு வந்து என்னை அடையாளம் தெரியல அதுக்கப்புறம் எங்களோட சின்ன வயசு ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லி இங்கே ஒர்க் பண்ணீங்களே நான் தான் கலைச்செல்வி அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து டீச்சர்கிட்ட இந்தாங்க டீச்சர் உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் காண்டாக்டில் இருக்கேன் அதுக்கப்புறம் எயித் வரைக்கும் போத்தரிமங்கலத்தில் படித்தேன் எயித்துக்கு அப்புறம் திரும்பியும் எங்கள் பாட்டி ஊருக்கு வந்து போயிட்டேன் அங்கே வந்து போய் நைன்த்து வந்து சேர்ந்தேன் கோஎட் தான் அப்போது வந்து பாட்டி ஊரில் வந்து தங்கினேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் ஆனதினால் திரும்பி வந்து எங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டேன் ஆனாலும் டெய்லியும் வந்து சைக்கிளில் போயிட்டு போயிட்டு வருவேன் சைக்கிளில் போகும்போது எங்கள் ஊருக்கும் ஸ்கூலுக்கும் நடுவில் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்கும் அங்கே செங்கல் ஃபேக்ட்ரி அந்தமாதிரில்லாம் இருக்கும் அதை செங்கல் தயாரிச்சுட்டிருப்பாங்க அது பார்க்க அழகாக இருக்கும் ஒரு சில டைமில் வந்து சைக்கிள் வந்து இல்லை அப்போல்லாம் என்ன பண்ணுவோம் நடந்து போவோம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாகிட்ட வந்து அடம்பிடிச்சி எனக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினதே நான் நைன்த்தில் தான் சைக்கிளே வாங்கினேன் அப்போது வந்து சைக்கிளில் போயிட்டு சைக்கிளில் தான் வருவேன் அப்போது வந்து எங்கள் அம்மா எதுவும் செஞ்சு கொடுத்தா எங்கள் பாட்டி அங்கே பழக்கடை வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா சமைத்து கொடுப்பாங்க நான் எங்கள் ஆயாவுக்கு கொண்டு போய் கொடுப்பேன் அது வந்து எனக்கு அப்படியே அந்த நைன்த்து டென்த்து அப்படின்னு நினச்சாவே என் பாட்டி என் கண்ணுக்குள்ள வந்துரும் என் பாட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுடைய அம்மாதான் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் ஒரு சிலவாட்டி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகமாட்டேன் அப்போ எங்க பாட்டி வாங்கி தருவாங்க வாங்கி தந்தோன்னே நான் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போய்விடுவேன் அப்புறம் அம்மா கூட சண்டை போட்டிருவேன் சண்ட போட்டுவிட்டு சாப்பாடு சாப்பிடாமையே போய்விடுவேன் அப்போ அம்மா ஃபோன் பண்ணி பாட்டிகிட்ட சொல்லுவாங்க சொன்னவொடனே எங்கள் பாட்டிகிட்ட வந்து நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து அவள் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னவொடனே எங்கள் பாட்டி வந்து சாப்பாடை வாங்கிட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க ஸ்கூலுக்கு வந்த உடனே எல்லார் முன்னாடியும் உட்கார வச்சு பசங்கள்லாம் இருப்பாங்க அப்போது வந்து என் பேத்தி சாப்பிடல எல்லாம் அவங்கவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் எங்கள் பாட்டி வந்து அத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு ஊட்டி விடுவாங்க இன்னமும் எனக்கு நைன்த்து டென்த்தில் எங்கள் பாட்டிதான் ஞாபகம் வரும் அப்புறம் அப்போது வந்து எனக்கு ஒரு தமிழம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க நைன்த் டென்த்தில் எனக்கு தமிழ் சப்ஜக்ட்ன்னால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்போது அந்த நீ வந்து செண்டம் அடித்திருப்பேன் டென்த்தில் ஆனால் வந்து ஆறு மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு ஸ்கூலில் க்ளாஸ் ரூமில் வந்து நான் யாருனே தெரியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழில் மார்க்கு காலாண்டு தேர்வில் இம்மா மார்க் எடுக்கும்போது அப்போதான் வந்து நான் க்ளாஸ் லீடராக ஆகிட்டேன் நீ வேணா தொண்ணூறுக்கு மேல எடு நான் உன்னை க்ளாஸ் லீடராக போடுகிறேன் எங்கள் தமிழம்மா சொன்னாங்க அதேமாரி தமிழில் படித்து நான் வந்து மார்க் வாங்கினேன் வாங்கினவொடனே க்ளாஸ் லீடராக ஆனேன் அதுலேருந்து எங்கள் தமிழம்மா வந்து நான் செண்டம் போடுவேன்னு நினச்சாங்க ஆனால் நான் தொண்ணூற்றி நாலு மார்க் தான் டென்த்தில் வாங்கினேன் நைன்த்து டென்த்து எல்லாமே அவங்க ஞாபகம் வரும் அப்போ நைன்த்து டென்த்து படிக்கும்போது எனக்கு ஸ்போர்ட்சில் வந்து கொஞ்சம் நான் ஆர்வமாக இருப்பேன் அப்போ அங்கே சார் அவங்க பேர் எனக்கு சடன்னாக வரல அப்போது போவோம் அவர் வந்து எங்களுக்கு ஓவியத்துக்கும் அந்த சார்தான் ஸ்போர்ட்ஸுக்கும் அந்த சார் தான் ட்ராயிங்கெலாம் நான் அவ்வளோ அழகாக வரைவேன் இருந்தாலும் அவர் பத்துக்கு பத்து மார்க் போடவே மாட்டார் ஒரு வாட்டி நான் என்ன பண்ணிவிட்டேன் ட்ராயிங்கே வரைஞ்சிட்டு போகல வரைஞ்சிட்டு போகும்போது போகவே இல்லை அப்போ சார் என்ன பண்ணார் எல்லா பசங்களையும் முட்டி போட வச்சு அப்போ காலில் அடிப்பாங்க அந்தமாதிரி அடிப்பாங்க காலில் அடிக்கும்போது அப்படியே கை கைலேயும் அடிப்பாங்க கால்லேயும் அடிப்பாங்க அடிக்கும்போது வீங்கி போயிடுத்து அதுலேருந்து அவரை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கும் அவ்வளோ நான் அவர்கிட்ட வந்து நல்ல மார்க் வாங்கணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வரைஞ்சிட்டு போவேன் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து என்னால் ஃபுல்லுக்கு ஃபுல் மார்க் வாங்கவே முடியாது எப்படியாவது இவர்கிட்ட வந்து நம்ப டென்த் முடிக்கிறதுக்குள்ள இவர்கிட்ட நம்ப ஃபுல்லு ஃபுல்லாக மார்க் வாங்கிடணும் அப்படி சொல்லும்போது அப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு ரெண்டு பிக் படத்தில் வந்து நான் மார்க் வாங்கியிருக்கேன் அப்புறம் பிடி பிடி ஹவர்லாம் அவர் தான் வருவார் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் வந்து நான் நல்லா பண்றேன்னு சொல்லிவிட்டு அப்போ சார் வந்து ரன்னிங் ரேஸ் இந்தமாதிரி எல்லாமே வந்து அவர்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நான் நல்லா ஓடுவேன் அப்புறம் சாரை பார்த்துட்டு நீ எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்வார் நான் ஸ்போர்ட்சில் வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்தது அந்த சார் தான் அதேமாரி எனக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஊக்குவிப்பார் நல்லா இதைப்பண்ணு நீ நல்லா பண்ணுற நல்லா பண்ணுறேன்னு அப்போ வந்து வெளியூர் எங்கள் ஸ்கூல்லேருந்து வெளியூர் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்போ த்ரோபால் மேட்ச் இதெல்லாம் நடந்தது அப்போது சார் ட்ரைனப் பண்ணி எங்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே சர்டிஃபிகேட் வா வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ரன்னிங்கில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்தேன் அப்போ சார் அப்போதான் வந்து என்கிட்ட நல்லா பேச ஆரம்மிச்சாங்க பரவாயில்லியே நீ எல்லாம் பண்ணுறியே போறியே அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் இயரு டென்த்து படிக்கும்போது எல்லாத்துலேயுமே நான் கலந்துக்கிட்டேன் ரன்னிங்கும் நான் ஓடுவேன் டிஸ்க்கும் சார் சொல்லி கொடுத்தாங்க ஜாவ்லிங்கு ஷாட்புட்டு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க கபடி கொக்கோ எல்லாத்துலேயுமே நான் இருப்பேன் எல்லாத்துலேயுமே சர்டிஃபிகேட் வாங்கினது அது எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸ்ன்னாவே எங்கள் சார் நைன்த்து டென்த்தில் இருந்த ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் தான் எனக்கு ஞாபகம் வரும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு நைன்த்து டென்த் ஆவினங்குடியில் படிக்கல திரும்பி வந்துட்டு என் ஃப்ரெண்ட்டு அப்போ என்ன சொல்லிட்டாள் வாடி நம்ப போய் கேள்ஸ்சஸ் ஸ்கூல் படித்துப்போம் அப்படின்னு சொன்னாள் டிசி வாங்கிட்டு நான் போயிட்டேன் திட்டக்குடி கேள்ஸ்சஸ் ஸ்கூலுக்கு ஆனால் என் ஃப்ரெண்ட்டு அங்கேயே படிச்சிட்டாள் அது எனக்கு அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் சேர்ந்துட்டேன் நீ வந்து சேருடி அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் வந்து இல்லைடி என்னை சேர்க்க மாட்டேனுட்டாங்க நான் உன்ன நம்பிதானே வேறே ஸ்கூல் மாற்றினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து அழுதுட்டிருக்கேன் அப்புறமேட்டு அவங்க அம்மாகிட்ட போய் பேசினேன் மனிஷாவை என்கூட சேர்த்துடுங்க நான் அவளால் தான் அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டேன் கடைசியில் இவள் சேரமாட்டாள் அப்படின்னு அவங்க அப்பா ஒத்துக்கலை அதனால் நீ போம்மா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அங்கே போய் டிசி கேட்கறேன் டிசி தரமாட்டேனுட்டாங்க அதுக்கப்புறம் நான் திட்டக்குடி கேர்ள்ஸ்சஸ் ஸ்கூலில் அங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தேன் அங்கே இருந்துட்டு வந்து அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் அவ்வளோக்கா வந்து எதுவுமே அவங்க வந்து ஒரு மேம் தான் ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க ஆனால் அவ்வளோக்கு எதுவுமே எனக்கு என்னை சேர்த்துக்கல அவங்க புதுசுதானே அவங்க தெரிஞ்சிக்கலை அப்போயே அப்படி இப்படி இருந்து அங்கே இருந்து நான் வெளியூருக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போனேன் போகும்போது எங்கள் பழைய சார் டென்த்தில் நைன்த்தில் ஸ்போர்ட்ஸ் சொல்லிக்கொடுத்த சார் எங்களை பார்க்கறாரு பார்த்தவொடனே கலை என்ன என்ன ஸ்கூல் மாறிட்டியான்ன ஆமாங்க சார் அப்படின்னேன் அப்புறம் இங்க இந்தமாதிரி காம்பிட்டிஷனுக்கு வந்துருக்கேன் சார் அப்படின்னு சொன்னவொடனே அப்போ வந்து நான் வேறு ஸ்கூல் அவர் வேறு ஸ்கூலுன்னு எங்கள் சார் பார்க்கவே கிடையாது எங்கள் உங்கள் மேம் வரலையான்னு இருக்காங்க அப்படின்னேன் அப்போது கூட எனக்கு ட்ரிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்படி வந்து ஜாவ்லிங் பண்ணும்போது இப்படி பண்ணு ஹையில் போகும் ரன்னிங் ஓடும்போது இப்படி பண்ணு அப்படி பண்ணு இந்தமாரி எக்சசைஸ் பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்னு அப்போயே ட்ரிக் கொடுத்தாரு ட்ரிக் கொடுக்கும்போது நான் அப்போயும் ஃபஸ்ட்டு வந்தேன் வந்தோடனே சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு ஆனால் அவர் வேறு ஸ்கூல் தான் நான் வேறு ஸ்கூல் தான் இருந்தாலும் அவர்கிட்ட நான் படித்தேன் சொல்லிட்டு என்னை நல்லா என்கரேஜ் பண்ணாரு அது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து திருவடி ஸ்கூலில் தான் படித்தேன் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு ஏன்னால் பஸ்ஸில் போவேன் போயிட்டு வந்தவொடனே ஸ்டெடி நடக்கும் ஸ்டெடியும் முடித்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டெடியை முடித்துட்டு ட்யூஷன் போவேன் ட்யூஷன் முடித்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் காலையிலேயே வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து குளித்துட்டு திரும்பி காலையில் வந்து ஸ்கூலில் ஸ்டெடி நடக்கும் அது இல்லாமல் வந்து காலையில் ட்யூஷன் நடக்கும் ட்யூஷன் போய்விட்டு அப்புறம் ஸ்டெடி போயிட்டு அப்புறம் போய் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி க்ளாஸு க்ளாஸ் ரூமில் நாங்கள் பண்ணாத இதுவே கிடையாது க்ளாஸ் ரூமில் என்ன பண்ணுவோன்னால் எல்லாம் சார் நடத்திகிட்டே இருப்பார் எனக்கு ரொம்ப பசிக்கும் நான் என்ன பண்ணுவேன் ஸ்பூன் வச்சிட்டு சாப்பிடுவேன் என் ஃப்ரெண்டுடைய கப்பு எல்லாமே சாப்பிடுவேன் ஒரு சில நேரம் வந்து போர் அடித்ததுன்னா அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே சும் தூங்குவேன் நிறைய சார்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் அடி வாங்கிருக்கிறேன் ஆனால் வந்து ஒரு சப்ஜக்ட்லியும் ஃபெயில் ஆனது கிடையாது பாஸ் ஆகிடுவேன் டுவெல்த்தில் எங்களுக்கு மேக்ஸுக்கு சார் ஒழுங்காகவே வரல நான் ஃபெயில் ஆகிடுவேன்னே நினச்சேன் ஆனால் எப்படியோ பாஸ் ஆகிட்டேன் அப்புறமா லெவன்த் டுவெல்த் தான் நல்லா ஆனால் என்னதான் நான் வந்து பிள நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படித்திருந்தாலும் அந்த ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் அந்த ஸ்கூல் படித்த லைஃப்பை வந்து மறக்கவே முடியாது ஒரு ஸ்ட்ரெஸாக இருக்காது நம்ப ஸ்கூல் போவோம் ஜாலியாக வருவோம் விளையாடுவோம் அந்தமாதிரி இருப்போம் எனக்கு மேக்ஸ் சப்ஜக்ட்னால் ரொம்ப பிடிக்கும் அது நடத்தினாலும் நடத்துலைன்னாலும் இந்த மேக்ஸ் மட்டும் எப்படியோ அந்த எடுத்துக்காட்டு கணக்கை வச்சுயாவது வந்து நான் ட்ரைப் பண்ணி போட்டுருவேன் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டே இங்கிலிஷ் மட்டும் தான் அதுமாரி தமிழ் எப்படியாருந்தாலும் தத்தி குத்தி படித்திருவேன் சைன்ஸ் சைன்ஸில் வந்து பாட்டனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டனி லேப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறமேட்டுக்கு சுவாலஜிலாம் வந்து எனக்கு அவ்வளோக்கு ஆனால் பிடிக்காத சப்ஜெக்ட்ன்னால் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தான் மேக்ஸ் கூட பிடிச்சிரும் ஆனால் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறமேட்டுக்கு வே பாட்டனின்னு சொல்லவும்தான் ஞாபகம் வருது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து எங்கள் சார் வந்து பாட்டனி அவர் வந்து சூப்பராக நடத்துவார் ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக படிப்பார் சூப்பராக வந்து நடத்துவார் ரொம்ப புரியும் நிறைய டெஸ்ட்டு வைப்பாரு நிறையா ப்ராக்டிக்கல்லாம் பண்ண சொல்லுவாங்க அந்தமாதிரி ஸ்வாலஜி சாருன்னுன்னேயே அப்போதான் எங்களுக்கு புதுசாக ஸ்வாலஜி சார் மாறி புதுசாக ஒரு சார் வந்தார் அந்த சாருன்னாவே எனக்கு வந்து அவர் ஓட்டுகிற பைக் தான் மு ஞாபகம் வரும் அவர் வந்து பேன்ஸ ஃபேஷன் ப்ரோவோ என்னமோ ஒரு பைக் வச்சுருந்தாரு வச்சுருக்கும்போது ஃபியூச்சரில் நம்ப வந்து நம்ப ஹஸ்பண்ட் யாராவது வாங்கினா இந்தமாதிரி பைக் தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன் அவர் அப்படியே அழகாக அந்த பைக்கில் வருவார் அது ரொம்ப பிடிக்கும் அதுலேருந்து எனக்கு அந்த பைக் வாங்கணும் நினச்சேன் மேரேஜுக்கு அப்புறம் நான் அதை வாங்கிட்டேன் அதே பைக் எங்கள் சார் ஓட்டினது அதேமாதிரி மாடலு வாங்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு டுவெல்த் படிக்கும்போது அப்போ எனக்கு உடம்பு சரி இல்லாமல் ஆகிடுச்சி அப்போ வந்து என்னால் ப்ராக்டிக்கலுக்கு வர முடியாது அந்த மாதிரி இருக்கும் போது சார் அப்போ பேசி உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னது எங்கள் பாட்டனி சார் தான் அப்புறம் தமிழ் சார் எல்லாமே வந்து முடியும் நீ பண்ணும்மா பண்ணும்மா அப்படில்லாம் சொல்லியிருந்தாங்க அப்போ நல்லா ஜாலியாக இருந்தது ஸ்கூல் லைஃப் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணேன் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு சார் எனக்கு வந்து ஞாபகம் வருவாங்க ஸ்கூல் லைஃப்ன்னாவே அப்படியே எனக்கு எல்லாருமே அப்படியே கண்ணுக்குள்ள வந்துயிருப்பாங்க இப்பவும் எனக்கு அந்த லைஃப் கிடச்சிதுன்னா திரும்பியும் அந்த லைஃப்குள்ளே போயிடுவேன் நான் ஒரு எந்த கஷ்டத்து நஷ்டத்தையும் வந்து நம்ம படிக்கிறது அப்போது நம்ம கஷ்டம்னு நினைப்போம் ஆனால் இப்போ வந்து திரும்பி ஸ்கூல் லைஃப்புக்கு போயிடலாமா அப்படின்னு தோணும்